வந்து என்னோடய நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின் பார்த்தா செக்கெண்ட் ஒன்னில் வந்து நான் நட் அண்ட் போல்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஆக்ச்சுவலா வந்து நட்டும் ஓகே நட்டு இல்லாமல் போல்ட் இல்லை போல்ட் இல்லாமல் நட் இல்லை ஓகேங்களா ஆக்ச்சுவலாக அதுதான் கான்செப்ட்டு அந்த போல்ட்டு போட்டு தான் வந்து நட்டை போடுவாங்க ஸோ இது மாதிரி இருக்கும்போது இது வந்து மழையில் நனைஞ்சோ அல்லது எதாச்சு தண்ணியில் பட்டு ஈரம் ஆயிடுச்சினா துரு ஏறிடும் துரு ஏறினதுக்கப்புறம் அது வந்து நம்ம யூஸ் பண்றது டோட்டலாகவுமே வேஸ்ட்டு எந்த செவத்துலியுமே வந்து கரெக்டாக வந்து ஏறாது பட் அதோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வாய்ங்கிலாம் பட் எல்லா செவத்துக்கும் அந்த போல்ட்டு நட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின் கேட்டால் முடியாது கண்டிப்பாக ஒரு சில செவத்துல வந்து இது அதுக்கு பதிலாக வந்து இப்போது ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் வந்து ஹேங்கர் வந்துருக்குது அந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி தொங்கவிட்ருலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துருக்கறதனால் இப்போ அதிகமாக வந்து போல்ட்டும் நட்டும் வந்து யூஸ் பண்றது கிடையாது வாட்எவர் அவங்க இவங்க யூஸ் பண்றது இல்லை அப்படின்னாலும் இந்த கட்டில் இந்த மாதிரி இருக்கற ஸ்டீல் ப்ரோடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நட்டும் போல்ட்டும் தேவைப்படுது நட்டும் போல்ட்டும் இல்லாமல் இந்த ஸ்டீல் திங்க்சை வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது ஏன்னால் ஸ்டீலுக்கு வந்து நட்டும் போல்ட்டும் ஸ்டீல் தான் ஸோ அதை ஸ்டீலில் வச்சால் மட்டுந்தான் அதை வந்து நம்மளால் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி வைக்க முடியும் அது இல் நம்ம ஸ்டீலுக்கு வந்து பிளாஸ்டிக் வச்சாலும் உடஞ்சிரும் ஏன்னால் ஸ்டீலோட வெயிட் வேறே பிளாஸ்டிக்கோட வெயிட் வேறே இப்போ ஸ்டீ இப்போ ஸ்டீல் கட்டில் ஸ்டீல் வாட்எவர் ஸ்டீல் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே நட்ஸ் அண்ட் போல்ட் வந்து யூஸ் பண்ணும் ஈவன் ஒரு கேலண்டர மாட்டணும் அப்புடின்னா கூட ஆணி அடித்து தான் ஆகணும் அதுக்கு நமக்கு நட்டு தேவைப்படுது ஸ்க்ரூ வாட்எவர் எல்லா எலக்ட்ரானிக்ஸுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷ்யம் பட் இதில் இருக்கற நெகட்டிவ் வந்து என்னான்னால் ஃபஸ்ட் திங் துரு பிடிக்கும் அதை நம்ம கையில் தொட்டோம்னா நம்ம கையை கீச்சி விட்டுரும் நம்ம கையை கீச்சி விட்டது கையை கீச்சி விட்டுருச்சி அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு நமக்கும் நம்மளை நம்மளோடய இதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி ஆயிடும் ஸோ அதை வந்து அங்கே துரு பிடிச்ச கெமிக்கலெல்லாம் பிளட்குள்ளே போய் நம்மளை வந்து இது பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி இதனால வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரோடக்ட்